எனக்கு இப்போது பசிக்கிறது நான் ஆன்லைனில் ஆடர் செய்கிறேன் எனக் எனக்கு சாப்பிற் சாப்பிடதற்காக இரண்டு பர்கர் மற்றும் பீஸாக்கள் தேவை அண்டு என்னுடைய ஒரு ரிக்வஸ்ட் உள்ளது சின்ன இரண்டு பிளேட்டுகளும் உண்பதற்காக வேண்டும் வீட்டில் என் நான் வீட்டிற்கு புதுசாக ஒரு வீடு கட்டியுள்ளேன் இன்னும் எந்த பாத்திரமும் வாங்கவில்லை கொஞ்சம் ஹெல்ப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஃபூட் இரண்டு மணிக்குள் எனக்கு வேண்டும் தேங்க்யூ